முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து அறுபதாயிரத்தி எழுநூத்தி பத்தோம்போது எண்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு